நான் என்னோடய ஃபோன் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அது இப்போது ரொம்ப நல்லா இருக்குது ஆன்லைனில் யாரும் வாங்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் வாங்கினது வந்து எனக்கு இப்போது ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இந்த போக்கோ எக்ஸ் சிக்ஸ் என்ற மாடல் வாங்கி இருந்தேன் அது பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் அதோடய மெயின் ப்ரஃபார்மன்ஸ் பராசஸர் சாஃப்ட்வேர் எல்லாமே நல்லா இருக்குது அதுக்கு டூ மந்த்ஸ் ஆ ஹா டூ மந்த்ஸ் வாங்கி ஆகுது பட் வந்து ஒன் இயர் வாரண்டி பட் த்ரீ இயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஃபோர் இயர்ஸு செக்யூரிட்டி பைஸ் அப்லேட் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கொடுத்துருக்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதனால்